இட்லி கடைக்கார அம்மாவா ம் எவ்வளோ ஒரு இட்லி அப்படிங்களா உங்கள் கடையில வேறு என்ன இருக்கு ஒரு நாலு இட்லி என் பையனை அனுப்பி விடுகிறேன் நாலு இட்லி கொடுத்தனுப்பிஉடுங்க ஆ சரி ம்